என் வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷமான ஒரு நிகழ்வுனா தருணம் அப்படின்னா என்னோட பொண்ணு பிறந்தது அவங்க வந்து பதினெட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்து பதினொன்றுல பிறந்தாங்க அன்னைக்கு இரவு எல்லாருக்கு நார்மலாக டெலிவரி டைம்மில பெயின் வந்துச்சுன்னா கஷ்டப்படுவாங்க நான் ரொம்ப ரொம்ப சந்தோசப்பட்டேன் ஏன்னா எனக்கு ஒரு அழகான குழந்த கிடைக்கும் அதை பார்த்தா அந்த வலி எல்லாம் மறந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நைட்டு ஒரு பெண் குழந்த பிறந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்தாங்க அவங்களோட பிறப்பு வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா இந்த என்னோடைய வாழ்க்கையே முழுமை அடைஞ்சிட்ட மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா ஏற்கனவே எனக்கு ஒரு பையன் ஃபஸ்ட்டு குழந்த வந்து ம ஆண் குழந்த அதனால் ரெண்டாவது பெண் குழந்த அப்போ நினச்சிக்கிட்டேன் எங்கள் அக்காவுக்கும் அதேபோல் என் தம்பிக்கும் அதேபோல் எனக்கும் ஒரு ஆண் பெண் இதுமாதிரி நம்ம வாழ்க்கையே முழுமை அடைஞ்சிடுச்சு இதுக்கு மேலே என்ன இருக்குன்னு அது இல்லாமல் எங்கள் குடும்பத்தில் வந்து பெண் குழந்தைங்களே இரண்டு தலைமுறையாக பிறக்கல அதனால் எனக்கு பிறந்த பொண்ணை ப பார்த்துட்டே இருக்கலாம் அவ அழகை பார்த்துட்டு அந்த குழந்தையோட சிரிப்பை பார்த்துட்டு அவங்க பிறந்தவொன்னே கியூட்டாக சிரிச்சாங்க அது தான் வந்து அதை அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நானும் என்னோட கணவரும் ஒரு நிமிஷம் கூட தூங்கவே இல்லை பெண் குழந்தையை பார்த்து பார்த்து ரசிச்சிவிட்டு விடிய காலையில் அஞ்சு மணிக்குக்கூட முழிச்சிகிட்டே இருக்கோம் அந்த பெயின் என்னோட பிரசவ வேதனை கூட எனக்கு தெரியல அதுக்கு பின்னாடி நடந்த அந்த வலி கூட எனக்கு எதுவுமே தெரியல நான் எங்கள் வீட்டில இருக்கிற ரிலேஷன்லாம் வந்து திட்டினாங்க என்ன தான் ஒரு பெண் குழந்த பிறந்தாலியும் இந்தமாதிரி நைட் எல்லாம் தூங்காமல் குழந்தையேவா பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அதுதான் என்னோட வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள்னா அது என்னோட பெண் குழந்த பிறந்த நாள் தான்